விவசாயிங்கிறது இந்தியாவில் பாரம்பரியமான தொழில் ஆனால் விவசாயிங்கலேருந்து எவ்வளோ கஷ்டபடுறாங்க போகிறாங்க வராங்கங்கிறத நம்ம கூட இருந்து பார்த்தோன்னு வச்சிங்களன் ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்கும் விவசாயம் வந்து இன்னக்கோ நாளைக்கோ செய்கிற வேலை கிடையாது கிட்டத்தட்ட மூணு மாச பயிர் நாலு மாத பயிருன்னு இருக்கும் அந்த பயிர் வாங்கிறதுக்கு முறையான விதை உரோம் பூச்சிக்கொல்லி மருந்து நீர்பாசனோம் இதில் எல்லாத்தையும் செஞ்சி எல்லாம் செஞ்சி முடித்து அவங்க குடும்பம் அதில் பாடுபட்டு ஆட்களை எல்லாம் செஞ்சிபுட்டு அதை சந்தைக்கி எடுத்துட்டு போனோம்னு வச்சிங்களன் சரியான வித இருக்காது சரியான விலை கிடைக்காது விலை கிடக்காதத அப்போ என்ன செய்ய முடியும் அவன் என்ன செய்வான் நான் பேங்கில் கடன் வாங்கிருப்பாங்க நகநட்டு அடமானம் வச்சிருப்பாங்க மனவுளச்சலுக்கு ஆளாகிடுவாங்க அதனால சில சில இடத்துலலாம் என்ன ஆகிடுனாக்கா என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டோம் போனோம் வந்தோம் விவசாயம் புழித்து போயிட்டு நமக்கு எந்த பலனும் கிடக்கிலையே அப்படின்னு மனவுளை மனவுளச்சல்ல தற்கொலை பண்ணிக்கிற கூடிய சூல்நிலைக்கி அவங்க தள்ள படுவாங்க இது வந்து சாதாரணமாக வந்து நடக்கக்கூடாது தான் நடக்கிறதுங்கறது பெரிய விஷயம் இது என்ன பண்ண முடியும் வீட்டில் இருக்க நகை நட்டு பொம்பளைங்க வேலை வாய்ப்பு பொண்ணு பொண்ணோடய கல்யாண தேதி பார்த்து விவசாயம் பண்ணிருப்பாரு இது நல்ல அறுவடை கிடைக்கும் பொண்ணுக்கு இந்த வாட்டி நல்ல கல்யாணம் பண்ணலாம் அப்படிம்பாரு அது அது அப்போ வந்து போச்சின்னா என்ன பண்ணுவாங்க அவரு மனசு உடஞ்சி போய் தற்கொலை பண்ணிக்க நிறைய இடத்துல நம்ம இந்தியா ஃபுல்லாக நிறைய இடத்துல நடந்துருக்குது அது அதுக்கு என்ன பண்ணும் அரசாங்கம் என்ன பண்ணுனாக்கா அதில் கால வறட்சி இந்த மாதிரி வெள்ளம் பாதிக்குது விவசாயம் புழித்து போனாக்கா விவசாய கடனை வந்து தள்ளுபடி பண்ணும் இல்லையா அவங்குளுக்கு இன்ஷுரன்ஸ் பணம் கொடுக்கணும் இல்லையா வறட்சி நிவாரணம் கொடுக்கணும் இல்லை அவங்கள வந்து திரும்பவும் விவசாயம் பண்ணுறதுக்கு தூண்டணும் அதவிட்டு அரசாங்கம் கண்டுக்காமயே இருந்துச்சின்னு வச்சிக்கங்ளன் ஒன்னும் செய்ய முடியாது அவங்கள இந்த மாதிரி தற்கொலை பண்ணிப்பான் அடுத்து அந்த சோற்றுக்கு என்ன செய்வான் எல்லாம் விவசாயும் இந்த மாதிரி பண்ணிட்டால் ஓவர்ஆல் போனாக்கா யாரும் விவசாயம் பண்ணலேனாக்கா ஆ சாப்பாட்டுக்கு விவசாயம் நம்பிதான நம்ம இருக்கோம் இது விவசாய பூமிதான் அதனால் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பகிர்ந்துக்கணும் நம்மளே பகிர்ந்துக்கணும் அதது அரசுதான் எடுக்கணும்னு இது கிடையாது நம்மளும் எடுக்கணும் நல்ல விலை கொடுத்து வாங்கணும் நல்லா நல்ல விலை கொடுத்து வாங்கணும் விவசாயிய காப்பாற்றணும் விவசாயிங்க எதாவது செய்கிறாங்கனா எதாவது விலை கொடுக்குதா இது என்ன தரமான பொருளாக இருக்கா நல்ல விலை கொடுத்து வாங்குவோம் அரசாங்கமும் அது மாரி அவங்களுக்கு எல்லாம் விதத்துலேயும் அரசு மானியம் கொடுக்குணும் எந்திரங்களை கொடுக்குணும் வாடகைக்கி கொடுக்கட்டுமே எந்திரங்களை கொடுக்கணும் எந்திரங்களை கொடுக்கணும் பூச்சிக்கொல்லி மருந்து கொடுக்கணும் உரோம் கொடுக்கணும் விதை நெல்லு கொடுக்கணும் அதெலாம் மானிய விலைக்கி கொடுக்கணும் அது கொடுத்தாதான் நம்ம விவசாயிகள பாதுகாக்க முடியும் எல்லாமும் செய்யவும் முடியும் அப்டிங்கறது என்னோட தனிப்பட்ட முறை கருத்துதான்